ஈரோடு மாவட்டத்தில் பாத்திங்கனா கலாச்சாரம் சமூக மரபுகளெலாம் பாத்திங்கனா மொழி எல்லா மொழி பேசுகிறவங்களும் ஈரோட்டுக்குள்ளே இருக்காங்க ஏன் இது குஜராத்தி அந்த மாதிரி பேசுகிறவங்க கூட ஈரோடில் இருக்காங்க மதம்னு பாத்துக்கிட்டிங்கனா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க யாரும் அந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள்லாம் எதுவும் பண்றதில்லை எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எதுமே இல்லை மொழி பாத்துக்கிட்டிங்கனா எல்லாமே வந்துட்டு இதாகதான் எல்லோரும் ஒட்டுக்கா ஒற்றுமையாகதான் இருப்பாங்க ஈரோட்டுக்குள்ளாற வேறு வே வேறு மதம் வேறு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது நிறைய நடந்துருக்குது அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றோர்கள் விருப்பத்தோடயே கட்றாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது கலாச்சாரம் ஈரோடு மாவட்டத்துக்கு பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும் பாரம்பரியமான இதெல்லாம் நிறையவே இருக்குது ஈரோட்டு ஈரோட்டுக்குள்ளாற பாரம்பரியமான உணவுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது ஈரோட்டுக்குள்ளாற ரொம்ப நல்லாயிருக்கும் ஈரோடு